ஒரு ஃபுட் ஆட்ரு பண்ணணுன்றனா டாமி டாமினோஸ் பீசா இருக்குது நிறையா இது இருக்குது நான் ரெகுலராக ஆட்ரு பண்ணுறது வந்து பீசா ஆர்டர் பண்ணுவேன் டாமினோஸ்லேருந்து டொமெ சொமேட்டோலேருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணுவன் ஸ்விக்கிலருந்து எதுவும் ஒரு சிக்கன் மசாலா அதை மாதிரி ஆட்ரு பண்ணுவன் ஆட்ரு பண்ணும் போது அவங்க ரெகுலராக கரெக்டான டைமிங்க்கு வருவாங்க இல்லை சில பேரு வர மாட்டாங்க டைமிங்க்கு வந்தாலும் ரேட்டிங் போடுனு சொல்லுவாங்க ரேட்டிங் போடணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பேமண்ட் நாங்கள் நாங்கள் வாங்குனதுக்கப்புறந்தான் பேமண்ட் தருவோம் சில பேரு கஸ்டமருக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும் சில பேர் வந்து சரியாக கோஆபரேஷன் பண்ண மாட்டாங்க இதில் நிறையா இது இருக்குது டெலிவரி பண்ணுறதுல டெலிவரி பண்ணும் போது கஷ்டமாருக்கும் சாக்டிஃபேக்ஷனாக இருக்கனும் அவருக்கும் சாக்ஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா ரெண்டு பேற்றுக்கும் இல்லை ஆட்ரு கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து அவங்க கஷ்டமர் அதுவும் பொறுத்து அவர் டெலிவரி பாய் இதை பொறுத்துதான் ஆட்ரு அவங்களுக்கு போடுவாங்க திரும்பியும் அந்த இதில் இப்போ ரெகுலராக ஒரு இடத்துல கரெக்டாக வாங்குகிறோனா அந்த இடம் கரெக்டாக இருக்கறதுனால அந்த இடம் கரெக்டாக வாங்குகிறோம் இல்லை இப்போ ஒரு இதில் இப்போ ஒரு ஆப்பில் சொதப்புராங்கன்னா வேற ஆப்யை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த ஆப்பு சரிப்பட்டு வரலன்னா வேற ஆப்பு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க எது கரெக்டாக இருக்கோ அதுதான் எல்லோரும் விரும்பி சாப்புடுவாங்க விரும்பி ஆட்ரு பண்ணுவாங்க அவங்க கொடுப்பாங்க சில பேர் டைமிங் லேட்டாகிடுச்சினா அவரு டெலிவரி பாயை பிடிச்சி திட்டுறது அந்த மாதிரில நிறையா இருக்குது இதனால் ரெண்டு பேற்றுக்கும் பிரச்சனையும் வரும் இதனால் ஆட்ரை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து மேக்ஸிமம் யாரும் டெலிவரி பாயை திட்டாமல் அவங்களுக்கு அவங்களும் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள வர வச்சி பேசிட்டு லேட்டாக வந்தாலும் ஃபுட்டு வாங்கிட்டு கரெக்டாக கேஷ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏற்றத பண்ணி அனுப்பி விடணும் இதான் மெயினு வேற ஒன்றும் இல்லைல ஃபுட்டை வாங்கிட்டு டெலிவரி பண்ணிணா போதும் அவங்களும் ஒன்றும் பிரச்சனை பண்ண போகிறதில்ல நீங்களும் பிரச்சனை பண்ண போகிறதில்ல